ஹலோ சார் ஒன்னும் இல்லை சார் நம்ம வீடு கட்டணுங்க சார் வீடு ஆ வீடு கட்டிட்டுப் போனீங்களா அதுக்கு ஒரு ரூம்மு கட்டணும் பத்துக்கு பத்து

இந்த மாதம் கட்டலாம்னு பார்க்குறேன் சார்

சார் எம்முட்டு சார் வாங்கணும் சிமெண்டு கம் செங்கல்

சரிங்க சார் மணல் தான் சார் போடலாம் சரிங்க சார் சரிங்க சார் பத்துக்கு பத்து ஆ சரிங்க சார் சரிங்க சார் அப்புறம் பார்த்து செய்யலாம் செய்யலாம் சார் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள்

சரிங்க சார் ஆ சரிங்க சார்

சரிங்க சார் ஒரு ரெண்டு கல் வெக்கலாம் சார்

ஆமாம் சார் சரிங்க சார் கேட்டுட்டு சொல் ஆ ஆ சரிங்க